ஹலோ சொல் ஆ சார் சொல்லுங்கள் சார் அப்படிங்களா சரி சொல் அப்படிங்களா சரி சரி அது பண்ணிக்கலாம் அப்படிங்களா ம்ம் அப்புறம் டூட்டி எப்படி நானும் அவரும் ஒர்க்குடாக இல்லை அவருக்கு தனி தனி டைம் ஒதுக்கி கொடுத்துருக்கிங்களா அப்படிங்களா சரி சரி சரி சரி முன்னே அவரது வீடு உள்ளே இருந்தாரா என்னான்னு தெரியாது பள்ளிக்கூடம் அனுபவம் தெரியாது ஆ நான் அப்படிங்களா சரி சரி ஆ சரி அது நான் சொல்லிக் கொடுத்துறேங்க

ஆ ஆ அது தான் இப்போ ஸ்கூல் அனுபவம் தெரியும் ஆனால் ரெண்டாவது பிள்ளைங்களோட எப்படி அணுகுமுறை வர பெற்றோர்களோட எப்படி நடந்து கொள்கிறது எல்லாமே நான் சொல்லிடுறேன் ஸ்கூலோட நடைமுறையும் சொல்லிக் கொடுத்துவிட்றோம் ம் சரிங்க சரிங்க நான் என்னன்னு சொல்லிடுறேங்க ஆ சரி ஸ்கூல் சமாச்சாரம் நான் சொல்லிக் கொடுத்துறோம் ஆ ரொம்ப நல்லதாக போச்சுங்க எனக்கும் கொஞ்சம் உதவியாக இருக்கும் ஆமாம் ஆமாம் சரிங்க அந்த மாதிரியே பண்ணிக்கிறேன் சரி சரி வச்சுவிடுறன்